எங்கள் ஊரில் வந்து உள்ளூர் கலைகள் அப்படின்னு சொல்லிகிட்டுலாம் எதுவுமே கிடையாது ஆனால் கலை கலாச்சாரம் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் முதல்ல சொல்வது வந்து பரதநாட்டியம் தான் நம்ம நாட்டில் அதை வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து கற்றுட்டு இருக்காங்க கற்றுக்கிட்டு அரங்கேற்றமும் செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பரதநாட்டியக் கலையை வளர்க்கறதுல தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க அவங்களோட எல்லாேருமே அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாங்க இது மாதிரி நம்ம நாட்டில் வந்து அழிஞ்சுக்கிட்டே வர பழங்காலத்து கலைகளை வந்து நம்ம எங்கள் ஊரில் உள்ள மக்கள் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு சந்ததியர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க எங்கள் ஊருக்கு உள்ளூர் கலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை ஆனால் அனைத்து கலைகளுமே அழிந்து வர அனைத்து கலைகளையுமே வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கலைகளை வளர்த்துட்டு வராங்க